உலகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது நம்ம எல்லோருமே அறிஞ்ச ஒன்று தான் ஆதி காலத்தில் மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் வந்து குகை குகைகளில் மர பொந்தில் இது மாதிரி வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருந்தான் தனியாக அங்கே அங்கே திரிஞ்சு வாழ்ந்துகிட்ருந்தான்

கூட்டா ஒன்றா வாழ வாழ தொடங்கினான் அப்புறம் சிக்கிமுக்கி கல் உரசி நெருப்பு கண்டுப்பிடிச்சான் ஆதி காலத்தில் மனுஷன் வந்து பச்சை காய்கறிகள் பச்சை மாமிசங்களில் வந்து பச்சையா சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் சிக்கிமுக்கி கல்லை உரசி தீயை கண்டுப்பிடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணான் மாமிசத்தை வந்து சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படியே படிபடியாக வளர்ந்துகிட்டே இருந்தாங்க ஆதி காலத்தில் வந்து மனுஷன் வந்து கல்லில் வந்து கூர்மையான ஆயுதங்களை செஞ்சு வேட்டையாடி அதனுடைய விலங்கு விலங்குகள்லேயும் மாமிசத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அதை தொடர்ந்து நெருப்பு கண்டுப்பிடிச்சதுக்கு அப்பறம் மனுஷன் சக்கரத்தை கண்டுப்பிடிக்க தொடங்கி தொடங்கினான் சக்கரத்தை கண்டு பிடிச்சி அப்படியே ஒரு சின்ன வண்டிகள் மாதிரி செஞ்சு அதன் நிமித்தமாக அவன் வந்து தன்னுடைய பயணங்களை ஆரம்பித்தான் அப்றம் அந்த அதுவந்து கற்காலம் அப்படின்னு சொல்வோம் அப்புறம் செம்புக் காலம் செம்புக் காலங்களில் வந்து என்ன பண்ணான் மனுஷன் வந்து உலோகங்களில் வந்து ஆயுதங்களை செய்ய கூர்மையான ஆயுதங்கள் ஈட்டி அப்புறம் வேட்டையாட போதுமான ஆயுதங்கள் அது மாதிரி கூர்மையான ஆயுதங்களை செஞ்சு வேட்டையாட பயன்படுத்தினான் அப்போ வந்து என்னன்னா அவங்களோட இரும்பின் பயன் வந்து அவங்க அறியாது இருந்தாங்க அப்புறம் மண் பாண்டங்கள் செய்யுறது அந்த மண் பாண்டங்களுக்கு டிசைன் செய்யுறது அப்புறம் வந்து இறந்து இறந்தவர்களை வந்து புதைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தான் அது தொடர்ந்து மனுஷன் நாகரிகம் படிபடியாக வந்து ஒரே இடத்துல தங்கி கூட்டாக விவசாயம் செய்ய செய்ய ஆரம்பித்தான் விவசாயம் செஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது மனுஷன் அப்படியே அதை தொடர்ந்து மனிதனுடைய நாகரிகம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்துகிட்டுருந்துச்சி அப்பறம் வீடு கட்ட ஆரம்பித்தான் வீடு கட்டணுன்னா மண் குடிசைல கட்டி ஒரு ஓலைகள் இதுமாதிரி இதையெல்லாம் மேஞ்சு அப்புறம் அந்த ஒரு குடுசையா ஒரு குடிச கட்டி ஒரு வீடு ஒரு குடும்பத்தில் வந்து வீட்டுல வாழ தொடங்குனான் அப்புறம் படிப்படியாக மின்சாரத்தை மின்சாரம் கண்டுப்பிடிச்சாங்க அப்பறம் படிப்படியா மனுஷன் நாகரிகம் வளர்ந்துட்டே வளர்ந்துட்டே வந்துகிட்டிருந்துச்சி அப்புறம் எழுத்து எழுத்து முறைகளை கண்டுப்பிடிச்சான் அப்போ படிப்பறிவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிது அப்புறம் எது செய்யுறது சரி எது தவறு அப்டிங்கிற ஒரு பகுத்தறிவு சிந்தனையை வளர்ந்துட்டு வளர்ந்துட்டே வந்துகிட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து அவன் வந்து ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது அப்புறம் இந்த வண்டிகளை கண்டுப்பிடிச்சி மாட்டு வண்டி கண்டுப்பிடிச்சான் மாட்டு வண்டியில் பயணம் செய்யுறது அப்புறம் சைக்கிள் கண்டுப்பிடிச்சி கொஞ்சம் அதை விட விரைவாக போக ஆரம்பித்தான் சைக்கிளுக்கு அப்பறம் மோட்டார் வாகனம் பஸ்ஸு டிரெயினு பிளைட்டுங்கிற அந்த மாதிரி போக்குவரத்தில் அப்பிடியே முன்னேற்றம் வந்துச்சு அப்புறம் எஜிக்கேஷனில் எழுத்து முறை ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து என்னன்னா எழுத்து முறைகளில் ரோமானிய எழுத்து ஒவ்வொரு ஓவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எழுத்துக்களை கண்டுப்பிடிச்சாங்க அந்த எழுத்து வந்து நாகரிகமயமாகி இப்போ வந்து நம்ம இருக்கிற எழுத்து வரைக்கும் அந்த எழுத்து உருமாற்றம் எவ்வளோ படிகள் நிலைகளில் கடந்து வந்துகிட்டுருந்துச்சி இதுக்கு சான்றுங்கெல்லாம் நம்மளுடைய பழைய காலத்து புராணங்களில் பார்க்க முடியும் பார்க்க முடிஞ்சுது கம்பருடைய எழுதிய நூல்கள் நிறைய வரிசைகள்ல பார்க்க முடிஞ்சுது அப்புறம் தந்தை பெரியார் வந்து எழுத்து சீர்த்திருத்தங்களை கொண்டு வந்தார் அத நம்ம நம்ம எம்ஜிஆர் நடைமுறைபடுத்தி தொடர்ந்து இந்த இந்த நம்ம நவீன கால எழுத்து வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு வந்துகிட்டுருக்கோம் அது மாதிரி தமிழ் தமிழ்மொழி வந்து இன்னும் மேலைநாடுகள் உடன் இன்னும் தமிழ்மொழி வளர்ச்சி அடைஞ்சி செம்மொழி ரெண்டாயிரத்து நாளில் செம்மொழி கிடைச்சிது அதில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்பறம் இப்போ டெலிஃபோன் கண்டுப்பிடிச்சாங்க டெலிஃபோன் கண்டுப்பிடிச்சி ஒரு தூரத்துலேருந்து பேசுறவங்கள இது டெலிஃபோன் கண்டுப்பிடிச்சாங்க அப்பறம் செல்லு இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம் அப்போ முன்னேயெல்லாம் பார்த்திங்கனா லெட்ரு லெட்ரு தபால் மூலியமாக தான் நம்ம தகவல் சொல்லணும் ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னா முக்கியமான தகவல்னா போய் சேர்கிறதுக்கே நாலு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகிடும் அந்த தகவல் வந்து அந்த வேலைகள் முடித்ததுக்கு முன்னாடி பின்னாடி கூட எவ்வளோ நாள் கழித்து கூட போய் அது ரீச் ஆகியிருக்கு ஆனால் இப்போ வந்து என்னன்னா ஒரு செல் மூலியமாக இப்போ நம்ம ஒரு தகவலை வந்து ஒரு செகண்ட்லேயே நம்ம வந்து அங்கே பாஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளந்திருக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு சின்ன ஒரு செகண்ட்லேயே நம்ம வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள தொடர்பு கொள்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி நல்லா வளந்துகிட்ருக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அது இல்லாமல் வந்து நம்ம செவ்வாய் கிரகம் நிலவுலேயே கூட நம்ம கால் பதிச்சி ஒரு பெரிய சாதனையை படைச்சுருக்கோம் நம்ம பூலோகத்தில் மட்டுமல்லாமல் நம்ம விண்ணுலகத்துலேயும் பெரிய பெரிய லெவெலில் நம்ம நம்மளுடைய இஸ்ரோ சாதிச்சிட்டு வந்துட்டுருக்கு இராணுவ படையில் எவ்வளவோ நம்ம நம்ம முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கோம் எவ்வளவோ பயிற்சி அப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கனா குதிரைப் படை காவல் படை கடற்படை இது மாதிரி படைகள் வந்து இப்போ வந்து என்னன்ன ஆயுதங்கள் மூலியமாக நவீன படைகள் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு நிறைய மாற்றங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மனிதக்குலத்தில் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு மருத்துவமனைகளில் வந்து இப்போ உறுப்பு மாற்று சிகிச்சை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு என இருதயம் மாற்று அறுவை சிகிச்சை மூளையை கூட மாற்றுறதுக்கு பெரிய ஒரு பெரிய லெவெலில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை மருத்துவ உலகில் நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம் வெளிநாட்டில் இருந்து கூட கணினி மூலியமாக மூலத்தில எந்த பகுதியில் வேணாலும் அங்கேயிருந்தே கூட நேரில் போய் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ட்டு இல்ல அங்கயிருந்தே ஆப்ரோட் பண்ணி இங்கே ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஸா செஞ்சு முடிச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ரோபோ ரோபோ கூட நல்ல வளர்ச்சி அடைஞ்சி ரோபோ கூட ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்து மனிதக்குலம் வந்து படைச்சிட்டு இருக்கு இது மாதிரி எண்ணெற்ற விஷயங்களில் நம்ம சொல்லலாம் நீர் மூழ்கி கப்பல் இது மாதிரி நிறைய விஷயங்களில் சாதனைகளை நம்ம நாடு இப்போ வளர்ந்துட்ருக்கு இன்னும் வளர வளர்ச்சி பெரிய லெவெலில் இன்னும் எட்டும் இதோடு நின்றாது தொடர்ந்து வளர்ச்சி மனிதன் வந்து செல் வாங்குறதில்ல நம்பரும் ஃப்ளைட்டு இது மாதிரி ஃப்ளைட்டில் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் விரைவான ஒரு பயணத்தை வந்து ஃப்ளைட்டில் போய் நம்ம ரீச் ஆகிறதில் இன்னும் நம்ம ஒரு பெரிய போக்குவரத்து சாதனங்களில் இப்போ அமைஞ்சிருக்கு இப்போ நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் மனிதன் மாற்றங்களை பெரிய லெவெலில் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் புதிய அப்டேட்டு இப்போ செல் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா கீபேட் செல்லு வந்துச்சு அப்புறம் டச் ஸ்கிரீன் வந்துச்சு அப்புறம் ஐ ஃபோனு இன்னும் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி உள்ள ஃபோனுலாம் நிறைய வந்திருக்கு மனுஷன் பெட்ரோல் பெட்ரோலில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான் இப்போ வந்து மின்சாரத்தில் வண்டி இயங்குகிற வண்டி கண்டுப்பிடிச்சுருக்கான் அப்புறம் வந்து தண்ணியில் வண்டி ஓடுற மாதிரி இனிமே கொஞ்சம் ஆராய்ச்சிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிற இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நம்ம சொல்லலாம் தொடர்ந்து வளர்ந்துட்டே தான் போகுது மனிதக்குலம்